மீன் பிடிக்க போகும் போது அப்போல்லாம் தாவணிலையோ இல்லை சேலைலேயோ தான் மீன் பிடிப்பாங்க இப்போ வந்து எல்லாம் மாறி வந்துருச்சு இப்போ வந்து தூண்டி முள்ளிலோ இல்லை வலை விசிறி வலை வச்சுருக்காங்க அதுலேயோ எல்லாம் பிடிக்குறாங்க அவங்க மீன் மின்ன முன்னெல்லாம் அது மாதிரி பிடிச்சுருந்தாங்க இப்போ வந்து மாறிடுச்சு அது பிடிச்சுன்னுக்குறாங்க மின் பிடிச்சுன்னுக்குறாங்க இப்பெல்லாம் முன்னமாரிலாம் இல்லை வலைலேயே புடு பிடிக்கிறாங்க நல்லா மீன் நல்லா மாட்டும் அதுலெல்லாம் ஒன்றும் இது இல்லை தூண்டிமுள்ளுலையும் நல்லா மீன் மீன் மாட்டும் குழந்தைங்க குழந்தைங்கெல்லாம் தாவணியில் படிப்பாங்க ஸேரீலையும் படிப்பாங்க நல்லா மீன் வந்து மாட்டும் இப்போ வந்து விசிறி வலையில் தூண்டிமுள்ளுல புழுக்கோர்த்து பிடிக்குறது தூண்டிமுள்ளில் பொரி பொரி போட்டு பிடிக்கறது அது மாதிரி பறி பறி போட்டு பிடிக்கறது எல்லாமே அதுமாதிரில இப்போப்ப பிடிக்குறாங்க முன்னமாரி இல்லை மீன் இப்போ மீன் பிடிக்கறத்துக்கு போகிறத்துக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் நல்லா ஆற்றுலையும் சரி கிணத்தில் ஏரியில் இந்த மாதிரி பிடிக்கறத்துக்கெல்லாம் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோசமாவும் இருக்கும் நல்ல விளையாட்டுனா நல்ல சந்தோசமாவும் இருக்குதுங்க இப்போ இப்போ ரா சாயந்திரம் ஆனா பிள்ளைங்க வந்து இது மாதிரி மீன் பிடிக்கறத்துக்கு எடுத்துட்டு போவாங்க வலை தூண்டிமுள்ளு எல்லாமே எடுத்துகிட்டு போய் ரொம்ப சந்தோசமாக இருப்பாங்க அது பார்க்கவே ரொம்ப சந்தோசமாக இருக்கும் லீவ்வில் எல்லாம் ஒரு நாள் கூட வீட்டில் இருக்க மாட்டாங்க தூண்டிமுள்ள எடுத்துட்டுப்போயி மீன் பிடிச்சுன்னு வருவாங்க வலையிலேயும் பிடிப்பாங்க ரொம்ப நிறையவே சிறப்பு இங்கே கிடைக்கும் மீனு நல்லா அது பார்க்கறத்துக்கும் ரொம்பவும் அழகா இருக்கும் ஏரிலேயும் மீன் பிடிக்குறாங்க சொல்லிட்டேன் சந்தோசமாக இருக்கும்